நான் வந்து என்னுடைய குழந்தைகளை வந்து பள்ளியில் சேர்க்கறதுக்கு எந்தவிதமான கட்டணமும் செலுத்தவில்லை ஏன்னா நான் வந்து அரசுப் பள்ளியில் வந்து கல்வித்தரம் நல்லா இருக்கறதால் நான் வந்து அவங்கள ஏன் பசங்களை வந்து நான் அரசுப் பள்ளியில் தான் சேர்த்துருக்கேன் அங்கே வந்து இலவசமாக வந்து பை கொடுக்கறாங்க நோட்டு அப்புறம் வந்து புத்தகம் அப்புறம் பென்சில் பேனா அந்த மேரி எல்லாமே அவங்களுக்குத் தேவையான சீருடை மதிய உணவு அந்த மேரி எல்லாமே ஃபிரீயாக இலவசமாக தர்றதால நான் வந்து என்னுடைய குழந்தைகளை வந்து நான் அரசுப் பள்ளியில் தான் சேர்த்துருக்கேன் அதனால் நான் வந்து எந்த விதமான கட்டணமும் செலுத்தவில்லை